குட் மார்னிங் மேம் சோனியா பேசுகிறேன் மேம் யெஸ் மேம் புக் ஸ்டோரி புக்ஸ்ஸெல்லாம் எடுக்கணும் மேம் ஆ மேம் ஹாரர் ஸ்டோரீஸ் இல்லன்னா நல்லா கலாச்சாரமான ஸ்டோரீஸ் ஏதோ ஒன்று ஹாரர் ஸ்டோ ஹாரர் ஸ்டோரீஸ் மேம் நோ மேம் இப்போ தாங்க மேம் புக்கை எடுக்கிறோம் ஐடியெல்லாம் க்ரியேட் ஓகே மேம் ஓகேங்க மேம் என்னென்ன மேம் கொண்டு வரணும் யா மேம் யெஸ் மேம் ஆ சரி மேம் ஆ சூர் ஓகே ஓகே மேம் ஆ சரி மேம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம் ஆ நோ மேம் ஆ தெ தெரியாதுங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஆ யெஸ் மேம் யெஸ் மேம் டென் டேஸ்க்கு மேம் அதுக்கப்புறம் ரிட்டன் பண்ணிக்கலாம் மேம் தேவைப்பட்டா அந்த ஐடி மெம்பர்ஷிப் வச்சி நம்ப கொஞ்ச நாள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் மேம் ஆ யெஸ் மேம் தெரியும் மேம் ஆ சரி மேம் ஆ சரிங்க மேம் ஒர் டூ புக்ஸ் மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் என்னது மேம் ஆ சரி மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ சரி மேம் ஆ சரி மேம் ஓகே ஆ எடுத்துகிட்டு வந்துடுறோம் மேம் தேங்க் யூ மேம்